திருச்சிராப்பள்ளியில் கல்விகள் எல்லாமே நிறுவனம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இப்போ முக்கியமாக பார்த்துக்கிட்டீங்கனா டால்மியா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ருக்குது எஸ்ஆர்வி இருக்குது எஸ்ஆர்எம் இருக்குது மேம் ஸ்கூல் ஆஃப் இது இருக்குது இது எல்லாமே ஒரு நல்ல ஸ்கூல் தான் இங்கேனா படிச்சால் பிள்ளைங்களுக்கு நல்லா அறிவும் வரும் நல்லா டேலண்டாவும் இருப்பாங்கள் நல்லா மார்க்குமே எடுப்பாங்கள் இந்த ஒரு சில ஸ்கூலில் வந்து ஃபீஸ் அதிகமாகருக்கும் கம்மியாகருக்கும் நம்மளுக்கு எது தேவை நம்ம வசதிக்கேற்ற ஸ்கூலில் சேர்க்கலாம்னு பார்த்து நம்ம அங்கேயும் சேர்த்துக்கலாம் கல்லூரிகள் பல்கலைகழகங்களும் நல்லா தான் இருக்குது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது கா கல்லூரிகள்னு பார்க்குறப்போ ஹோலி க்ராஸ்ருக்குது அப்துல் கலாம் படிச்ச செயின்ட் ஜோசப் காலேஜிருக்குது லேடி டோக்குருக்குது இது மாதிரி நிறைய காலேஜ்லாம் இருக்குது நம்ம வந்து அங்கே போய் படிச்சிக்கலாம் நம்மளுக்கு எது எது வசதியோ அங்கேங்க போய் சேர்ந்துக்கலாம் இப்போ பிஷப் கீப்பர் இதுலாம் வந்து ஃபீஸ் பார்த்தீங்கனா கொஞ்ச அதிகமாருக்கும் ஐஜி காலேஜி காவேரி காலேஜிலாம் இதெல்லாம் பார்த்தீங்கனா கொஞ்ச பீஸ் கம்மியாருக்கும் அவங்கவுங்களுக்கு தேவையான இதை வந்து அங்கே போயி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எஸ்ஆர்எம் காலேஜிலாம் வந்து பார்த்தீங்கனா அதுலாம் மருத்துவ கல்லூரிதான் அங்கேலாம் வந்து மருத்துவ டிகிரி எல்லாமே நிறையாருக்கும் நம்மளுக்கு எது தேவை இப்போ ஒரு ஒரு டிகிரிக்கு ஒரு ஒரு ஃபீஸ்ருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேந்துக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச டிகிரிலேயும் சேர்ந்துக்கலாம் திருச்சியில் வந்து இல்லாத காலேஜே இல்லை எல்லாம் காலேஜுருக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுகிற மாதிரி கரெக்ட்டான ஃபீஸ்லையருக்கு எல்லாத்துலயுமேருக்கு நல்லாருக்குது